ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலருந்து ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டு வரைக்கும் இந்தமாதிரி இல்லாமல் இப்போ வந்து மருத்துவ சேவையில தமிழ்நாடு வந்து ரொம்ப முன்னேறிருக்கு மாநிலத்துலையும் சரி மத்திய அரசுலையும் சரி அங்கு தமிழகத்தில் என்ன இப்போ நிறையா கொண்டு வந்துருக்காங்க மக்களை தேடி மருத்துவம் அப்படின்றமாரி ஒரு திட்டம் மூலியமாக மக்களுக்கு வீட்டுக்கே போய்விட்டு பிபி சுகர் டெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருந்தால் அதுக்கான மருத்துவம் அங்கேயே வீட்லையே பார்த்துக்குறமாரியும் தனித்தனியாக வந்து செவிலியர்கள் அப்புறோம் டாக்டர்ஸ் அப்படின்ட்டு நேரடியாக போய்விட்டு மக்களை பார்க்குறதுனால நிறைய நோய் வர்றதை தடுக்க முடியுது அது இல்லாமல் மத்திய அரசு மூலியமாக வந்து மருந்தகங்கள் எல்லாம் வந்து நிறைய நம்ப மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு வந்து வந்துருக்கு அதில் வந்து குறஞ்சது வந்து அ அறுபது சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி விலையில மருந்துகள் எல்லாம் கொடுக்குறாங்க மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் இருக்குது மேலும் வந்து மாவட்டத்துக்குன்னு ஒரு சுகாதார ஹாஸ்பிட்டல்ன்னு ஒரு ஒரு ஒரு ஊருக்கும் அனுப்பிசிருக்காங்க மாவட்டத்தில் ஓ பெரிய ஹாஸ்பத்திரின்னு ஒன்று இருக்கு அங்கதான் அங்கே வந்து நம்ம எதுவாகருந்தாலும் பார்த்துக்கலாம் பொது மக்களுக்கு வந்து இப்போ நிறையா ஃபெனிபிட்ஸ்ஸு மரு மருத்துவத்தில் கிடைக்குது இப்போ